இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுற்றி தோட்டம் தான் இருக்கு எங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து எங்கள மாரி எனக்கும் தோட்டம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க எனக்கும் அவங்க ரொம்ப நாளாக அது மாரியே இருக்காங்க நம்ப வீடு மட்டும் பசுமையாக இருக்கே பக்கத்தில் அக்கத்தில் எதுவுமே இல்லையேனு கஷ்டப்பட்டேன் லாஸ்ட்டாக அவங்களே வந்து எனக்கு செடி வைக்கிறதுக்கு உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து என்னான்ன சொல்ணுமோ எல்லாம் சொன்னேன் செடி வைக்கிறதுக்கு அந்த இடத்த சுற்றி வந்து ஓரமாக சுற்றி ஃபுல்லாக மரம் வைங்க அப்புறம் கொடியை வேலியில இருக்கிற இடத்துல வந்து கொடி ச கொடி படர்ற செடியாக வைங்க நடுவில் வந்து புதர் செடியாக வைங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களும் என்ன மாதிரியே செஞ்சாங்க அதுக்கு அப்புறம் வந்து அந்த செடிக்கு என்னான்ன உரம் போடணும் செயற்கை உரம் போ செயற்கை உரம் போட செயற்கை என்னான்ன செயற்கை உரம் போடணுன்னு கேட்டாங்க அதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை வீட்டில் இருக்கிற நான் நான் வீட்டில் இருக்குறதை தான் கொட் வீட்டில் இருக்கிற பொ கழிவுகள தான் போட்டேன் காய்கறி தோல்கள் அது கழிவுகளை ப பதப்படுத்தி அதுக்கு ஊற்றுனேன் முட்டை தோல்கள் அப்புறம் வந்து காபி டீதூள் அந்த மாரியெல்லாம் போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு அப்புறம் நான் ஆர்கானிக் பொருள் நாட்டு மருந்து கடையில் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆலோசனை குறிப்புகளை கொடுத்தேன்